ஹலோ மேம் ஹலோ மேம் யார் மேம் அகல்யா ஸ்டுடியோ மேம் அகல்யா ஸ்டுடியோ ஆமாம் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ வரலாம் மேம் மேம் எந்த இடம் ஆ ஈசனூரில் ஓகே மேம் மேம் ஃபோட்டோ மட்டும் எடுத்தா போதுமா இல்லை வீடியோ எதுவும் மேம் இங்கே ஆஃபர் போது ஆஃபர் போது மேம்

நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டும் எடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் நாங்களே ரெடி பண்ணிக்கொடுத்துருவோம் மேம் டெக்கரேஷன்னு ஃபுல்லாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம் அதை நீங்கள் சொல்லுறபடி எத்தனை ஃபோட்டோ வேணா எடுத்துக்கலாம் மேம் வீடியோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம்ங்க எடுத்துக்கலாம் மேம் ஆ ஓகே மேம் மேம் டிஜே எதுவும் வைக்கிற ஐடியா இருக்கா மேம் டிஜே நம்மகிட்ட ஃப்ரீ தான் ஒரு பேக்கேஜாக போடுகிறோம் அதில் டிஜே இருக்கு ஸ்மால்லாக டிஜே வச்சுக்கலாம் ஸ்பீக்கர் இருக்கு சரி ஓகே மேம் மேம் இப்போ டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் மேம் டோட்டல் காஸ்ட்டு அது வந்து நார்மல் காஸ்டுன்னா இந்த இது மேம் அது ஆஃபர்னா வந்து சிக்ஸ் தௌசண்ட் மேம் நார்மல்லாக இது